சார் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுற கடைங்களா யாசிம் சாருங்களா பேசுவது லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுக்காக உங்கள் நம்பரு எங்கள் வீட்டுக்காரரு கொடுத்துருந்தாரு ராஜாங்க சார் இல்லைங்க சார் என்னோடய லேப்டாப்பில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது பேட்ரி புதுசா ஒன்று வாங்கி போட்டிருந்தேங்க சார் அது சார்ஜு நிற்கமாட்டேங்குது ஹெச்சிஎல்லுங்க சார் கவர்மெண்டில் கொடுத்தாங்கல்ல அந்த லேப்டாப்பு ஆமாங்க சார் புதுசாக வாங்கி போட்டிருந்தேன் ஆமாங்க சார் ஓஎஸ்ஸும் புதுசா மாற்றினது தான் ஓகேங்க சார் அப்போ என்ன பண்ணலாம் அப்படியாங்க சார் எவ்வளோங்க சார் செலவாகும் அப்படிங்களா சரிங்க சார் கடை எப்போ ஓப்பனில் இருக்கும் சரிங்க சார் லேப்டாப் இப்போ நான் சர்வீஸ் கொடுத்தேனா எவ்வளோ நாளில் நீங்கள் திருப்பி தருவீங்க அப்படிங்களா இல்லைங்க சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவப்படும் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும் சரிங்க சார் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் கொடுத்துட்டிங்கனா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் அப்போ நான் நாளைக்கு காலையில் ஒரு நயன் ஓ கிளாக் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வந்துடறேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் தேங்க்யூ சார்